நம்ம இந்தியாவிலே பிரபலமான விளையாட்டு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனா கிரிக்கெட்டு கபடி ரொம்ப பிரபலமாக இருக்குது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப விரும்பி எல்லா மக்களும் பார்க்குறாங்க பிரபலமான விளையாட்டாகவும் இருக்குது ரொம்ப ஜாஸ்த்தியாக எல்லாத்திலையும் விளையாடிகிட்டு இருக்காங்கள் அப்புறம் இந்த கிரிக்கெட்ல பார்த்துக்கிட்டா ஏராளமான வீரர்கள் நிறைய பங்கு பெற்று நிறைய வெற்றிகள் தேடி தந்திருக்காங்க அதில் பார்த்துக்கிட்டா தோனி விராட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்கள் அவங்களாம் நம்ம இந்தியாவுக்காக நிறைய விளையாடி நிறையா கோப்பைகளை வென்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கனா கிரிக்கெட்டு கபடி இதுலேலாம் பார்த்துக்கிட்டிங்கனா டிவியில ரொம்பவும் விரும்பி எல்லா மக்களும் பார்க்குறாங்க இது வந்து ப பார்க்க முடியலினாலும் நம்ம ஃபோன்ல நம்ம பார்த்துக்கலாம் இதன இந்த வசதி எல்லாம் நிறையா இருக்குது அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கனா கபடியில வந்துட்டு பிரபஞ்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நல்ல விளையாடுவார் நம்ம தமிழ்நாட்டு வீரர் தான் இந்த கிரிக்கெட்டில் வந்துட்டு ரொம்ப விளையாடி தான் நிறைய பேர் பெருமை சேர்த்திருக்காங்க நம்ம இளைஞர்கள்லாம் ரொம்ப கிரிக்கெட்டில் அவங்கள பார்த்துட்டு தான் நல்லா முன்னேறுறாங்க நிறைய விளையாட்டு துறைகள்ல ரொம்ப அவங்களலாம் மு ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா விளையாடுகிறாங்க நம்ம இந்தியாவில் வந்துட்டு கிரிக்கெட்டு கபடி தான் ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருக்குது